வணக்கம் இது ஸ்விகி டெலிவரி நிறுவனம் தானே நான் நேற்று உங்கள் டெலிவரி டெலிவரி ஆப்ஸ் ஸ்விகி ஆப் மூலயமா லக்ஷ்மி ஹோட்டல்லேருந்து ஒரு மீல்சும் கொஞ்சம் ஸ்வீட்சும் ஆட்ரு பண்ணியிருந்தேங்க அப்புறோம் வந்து டெலிவரி மேன் வந்து ரொம்பவே டைம் வந்து கீப்பப் பண்ணிணாங்க நேரத்தை வீணாக்கவே இல்லை சரியான நேரத்தில் சரியான சாப்பாடை வந்து கொண்டு வந்தாங்க அதாவது நான் நான் ஒரு டைம் கணிச்சுருந்தேன் நான் கண் கணித்த நேரத்துக்கு முன்பாகவே வந்தது டெலிவரி அதாவது அங்கே ஆப் மூலயமா சொல்லியிருந்த டெலிவரி நேரத்துக்கு ஃபுட் டெலிவரி பண்ணிட்டாங்க ஸோ அதை அவங்க செயலை வந்து நான் ரொம்பவே பாராட்ட விரும்புகிறேன் இது போன்ற ஒரு நல்ல நிறுவனம் நிறுவனத்தை நான் இது இதுக்கு முன்பு முன்னே பார்த்ததே இல்லை ஸோ ஸோ அதனால் தான் உட்கார நல்லா பாராட்டுக்கள் கருத்து கருத்து தெரிவிக்கலாம் அப்படினு உங்களுக்கு இப்போது தொலைபேசியின் மூலி மூலயமா உங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசிகிட்டுருக்கேன் ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா ஜனங்களுக்கும் தக்க நேரத்தில் தக்க அறுசுவையான சாப்பாடுகளை கொண்டு போய் சேர்க்கணும் என்று நம்புகிறேன் நன்றி